இந்தியாவில் நிறைய பண்டிகை முக்கியமாக இருக்குது அதில் வந்து முக்கியமானது அப்படினா தீபாவளி இருக்குது பொங்கல் இருக்குது ரம்ஜான் இருக்குது கிறிஸ்மஸ் இருக்குது இதெல்லாம் இருக்குது கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் வந்து இயேசுவோடய இயேசு வந்து இயேசுவோடய நினைவாக அதை நம்ம கொண்டாடுறோம் அதில் வந்து கேக் வெட்டுவாங்க நிறைய செலப்ரேஷன்ஸ் இருக்கும் ரிலேஷனெல்லாம் நிறைய வருவாங்க அப்பெலாம் லீவ் விடுவாங்க அப்போது அந்த டைமில் லீவு இருக்கும் அதை வந்து எப்படிலாம் கொண்டாடுவாங்க எல்லாேருக்கும் ஸ்வீட் கொடுப்பாங்க கேக் காெடுப்பாங்க பக்கத்தில் இருக்கறவங்க பக்கத்து வீட்டில் இருக்கறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேம்லி ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்குமே கேக் கொடுத்து அந்த கிறிஸ்மஸை அவங்க செலப்ரேட் பண்ணுவாங்க தீபாவளி எப்படி கொண்டாடுவாங்கன்னால் இந்த நரகாசுரனை அழிச்சதுனால் வந்து தீபாவளி கொண்டாடுறாங்க அதுக்கும் லீவ் கொடுப்பாங்க அதில் வந்து பட்டாசு வெடிப்போம் இனிப்பு பலகாரம் அதெல்லாம் செஞ்சு பக்கத்து வீட்டில் ரிலேஷனில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்து தீபாவளியும் கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ரம்சான் ரம்சான் எப்படினா நாற்பது நாள் நோம்பிருந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ரம்சானை வந்து அந்த பிறை மூன்றாம் பிறைன்னு சொல்லுவாங்க அந்த பிறை எப்போ வருதோ அப்போதான் அந்த ரம்சான் கொண்டாடுவாங்க அந்த பிறைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து புது துணியெல்லாம் எடுத்து போட்டு பிரியாணி செஞ்சு எல்லாேருக்குமே கொடுத்து அவங்களோடய சந்தோஷத்தை அவங்க ரம்சானை செலப்ரேட் பண்ணுவாங்க பொங்கல் பொங்கல் எப்படின்னா பொங்கலுக்கு வந்து நாலு நாள் அஞ்சு நாள் லீவ் வரும் எப்படியும் புது துணி எடுப்பாங்க மாட்டு பொங்கல் தை பொங்கல் காணும்பொங்கல் இத்தனை பொங்கல் இருக்குது மாட்டு பொங்கலுக்கு வந்து மாடு வந்து நமக்கு நிறையா நன்மைகள் செஞ்சுருக்கு அதை கொண்டாடுறதுக்காக மாடுக்கு நல்லா அலங்கரித்து அதை மாட்டு பொங்க பொங்கல் படைத்து மாடுக்கு படைத்து அதுக்கப்புறமாக நம்மளலாம் அதை கொண்டாடுவோம் அதுக்கப்புறம் தை பொங்கல் அதாவது விவசாயிங்களாம் இருக்காங்கள்லே அவங்களுக்காக அந்த தை பொங்கல் கொண்டாடுகிறோம் காணும்பொங்கல் காணும் பொங்கல்ங்றது நம்ம வீட்லிருக்க ரிலேஷனெல்லாம் பால் க பால் காய்ச்சி அது பொங்கல் செஞ்சு பால் பொங்கிடுச்சான்னு கேட்டு காலில் விழுந்து பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்க காசு தருவாங்க அதை வாங்கிட்டு அந்த பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடுவோம் எல்லாம் பண்டிகையும் முக்கியம் எல்லாேர் எல்லா பண்டிகைக்கும் விடுமுறை இருக்குது அதெல்லாம் நம்ம சந்தோஷத்தை அடுத்தவர்கள் கூட பகிர்ந்தது பகிர்ந்ததுக்காக நம்ம இந்த பண்டிகைகளெல்லாம் கொண்டாடுறோம் புது துணி எடுத்து ஸ்வீட்டு பலகாரம் எல்லாத்தையும் போட்டு இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம்